எனக்கு வந்து செல்ஃபோன் பார்க்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் காலையிலே அதே மாதிரி காலைல எழுந்திருச்ச உடனே வந்து நான் செல்ஃபோனைதான் பார்ப்பேன் அது எல்லாருமே வந்து ஒரு ஹாபியாவே வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திருச்சதுமே செல்லு பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கும் அதை மாதிரி அது ஒரு விஷயமா இருக்குது காலைல எழுந்திருச்சதுமே செல்லை பார்த்துட்டு தான் அன்றையோட டேவே போகும் அப்புறமா மற்ற வேலைகளை முடிச்சுட்டு வந்துட்டு சாப்டுவிட்டு அப்புறம் பார்த்தா மறுபடியும் செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் ஃபோனில் நிறையா ஆப்ஸ்யெல்லாம் இருக்குது அந்த ஆப்ஸ்யெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படினா வாட்ஸ்அப் பார்ப்பேன் வாட்ஸ்அப் போய்ட்டு எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா சே சேட் பண்ணியிருக்காங்களா அப்படீன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நான் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன் அப்போதிக்கு யாராவது ஆன்லைனில் இருந்தாங்க அப்படீன்னா எனக்கு ரிப்ளே பண்ணாங்கன்னால் ஸோ அவர்களோட கண்டின்யூஸ்ஸாக அப்படியே சேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் வந்து யாரும் சேட் பண்ணல அப்படினா வந்து இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போடுறது அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நான் பண்ணிட்டு இருப்பேன் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ் ஸ்டேட்டஸ்க்கு வீடியோஸ் பார்க்கறது பேபி வீடியோஸ் எனக்கு குழந்தைங்க வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த வீடியோ பார்ப்பேன் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி பார்ப்பேன் லவ் சாங்ஸ்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்னையும் ஃபாலோ பண்ணுறாங்க நானும் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அவங்க எல்லாம் வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடும் போது எனக்கு வந்து அது தெரியும் நான் அதை வந்து பார்ப்பேன் திரும்ப அவர்களுக்கு எனக்காக போட்டிருந்தாங்கன்னா கூட நான் அதை ரிப்ளே பண்ணிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு வந்து மேக்சிமம் வந்து செல்லு வந்து எப்படின்னா செல்லு எப்படி பார்த்துக்குணும் பார்சன் மாதிரி பார்த்துக்கணும் அப்டின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன் அடுத்து என்னான்னா ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து மேக்சிமம் வந்து எனக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணவே பிடிக்காது சம் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்டேட்டு உடனே உடனே அதில் அப்டேட்டுலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்ப்பேன் இன்னும் நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுப்பேன் ஃபேஸ்புக் பார்த்து அப்புறம் வந்து என்ன பார்ப்போம்ன்னா அது டுவிட்டர் ஸ்கைப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அந்த ஆப்ஸ்லெலாம் வந்து நான் கொஞ்சம் என்ன என்ன ஆப்லெலாம் எந்தெந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமோ அதை எல்லாம் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன்